அது திருக்குறள்ங்றது பார்த்தீங்கன்னாக்கா உலகினுடைய தொன்மையான மொழி இந்த மொழி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அதர் லாங்குவேஜில் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறதில்ல அதனால் பார்த்தீங்கன்னா திரு திருக்குறள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சில சிலவங்க மட்டும் வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்கள்லாம் வந்தால் அதனுடைய தொன்மையை தெரிஞ்சுக்கிறாங்க பட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த திருக்குறளை பற்றி வந்து நம்ம எல்லா லாங்குவேஜிலேயும் அதனுடைய விஷயம் என்ன ஒரு குறளினுடைய விளக்கவுரை என்ன அப்படின்றத நம்ம கொடுத்தோம்னாக்கா கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல ஒரு எழுர்ச்சிய கொடுக்கும் தமிழுனுடைய முன்னேற்றத்தை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்தமாதிரி விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பைபிள் பைபிள் ஒவ்வொரு மதத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் உண்டு மக்களின் நல்ல வழிகாட்டுதல் ஏற்படுத்தக்கூடியது தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைபிளில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு வந்து கருத்துக்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு போய் சேர்க்குறதுக்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம வந்து அந்த மொழி பெயர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா முஸ்லீம் முஸ்லிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குரான் அந்த குரானில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பான்மையான பார்த்தீங்கன்னா சேவைகள் மற்ற விஷயங்கள் பற்றி கொடுத்துருக்குறாங்க அந்தமாதிரி விஷயங்கள்லாம் கூட நம்ம மக்களுக்கு ரீச் ஆகும்னால் அந்தந்த லாங்குவேஜ் அந்தந்த ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக் கண்ட்ரி அந்தமாதிரி நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதனால அந்த மூன்று நிகழ்வுகளையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம வந்து இப்போ மொழி பெயர்த்து நம்ம அவங்க அந்த மக்களை வந்து படித்து தெரிஞ்சுறதுக்கு நம்ம உற்ற துணையாக இருக்கணும் ஓகே